ஒளி மாசுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சிகிட்டே தான் இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியலை ஆனால் மக்களும் ஒரு செயற்கையான வெளிச்சத்தை நோக்கி தான் போகிறாங்க ஒரு கடையாகட்டும் ஒரு வாகனம் ஆகட்டும் இல்லை எந்தவொரு நம்ம பொருளாக இருந்தாலும் அதை வாங்கப் போகிறோம் இல்லை ஏதோ ஒன்று சும்மா பார்க்கப் போகிறோம்னாலும் அங்கே எந்த கடை வெளிச்சமாக நான் பளப்பளன்னு இருக்குதோ அந்த கடையை தான் தேர்ந்தெடுத்து போவாங்க இந்த செயற்கையான வெளிச்சங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்களுக்கு நிறைய பாதிப்பாகுது ஆனால் இதனால நம்ம வானங்களை பார்க்க மறந்துடுறோம் வானத்தில் நட்சத்திரம் பார்க்குறதுங்கிறதே வந்து இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சி வானத்தில் நட்சத்திரங்கிறது ஒரு நகரப் பகுதியில் சாத்தியமில்லாததாக ஆயிருச்சு இப்போது கொஞ்சம் கிராமப் பகுதியிலையோ இல்லை வேற ஒரு வெட்ட வெளியிலையோ தான் நட்சத்திரங்களை கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது மற்றபடி நகரங்கள்ல வந்துட்டு நம்ம இந்த நடைபாதையிலையோ இல்லை தெருக்கள்லையோ வந்துட்டு இருக்க விளக்குகள்னால நம்ம அண்ணாந்து பார்க்கறதையே மறந்துட்டோம் நாங்கள் இருக்க பகுதியில் வானத்தை பார்க்குறது கொஞ்சம் நார்மல் தான் இங்கே வந்து நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா நாங்கள் நகரத்தை விட்டு கொஞ்ச வெளியே இருக்கோம் ஆனால் நல்ல உன்னி கொஞ்சம் நட்சத்திரங்களை நல்லா பார்க்கணும் அப்படின்னா உன்னி அதுக்குன்னு சில இடங்கள தேர்ந்தெடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நட்சத்திரங்களை பார்க்குறதுங்கிறது ஒரு சாதாரணமாக விஷயமா இல்லை இப்போ கொஞ்சம் நிறைய பேர் மறந்துட்டாங்க அதை